எனக்கு மிகவும் பிடித்த கிரிக்கெட் வீரர் வந்து எம் எஸ் தோனி எனக்கு கிரிக்கெட் மேல் வந்து அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது அதுவுல்லாமல் அப்போலாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் போடுவாங்க ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன் ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து ரெண்டு வர்ஷம் மேட்ச் ஆடாமல் ரிட்டன் வந்தப்போ நான் வந்து பசங்கள் வந்து பார்த்தாங்க அது ஐபிஎல் அப்போ தமிழில் நடந்திருந்துதா அப்போ பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு வீரர் யார் யார் என்னன்னு தெரியாது அப்போ வந்து எம் எஸ் தோனியை வந்தும் ஜடேஜா வந்தும் அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து சென்னை டீம் வந்து பண்ணிணாங்க அதனால் நானும் அவங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணேன் தென் இன்னொன்று வந்து சென்னைங்குறனால எனக்கு சிஎஸ்கே வந்து ரொம்ப பிடிக்கும் நான் மேட்ச்லாம் பார்ப்பேன் சில மேட்செலாம் பார்க்கும்போது அந்த ஃபைனல் டச் வந்து அவ்வளோ அழகாக வந்து எம் எஸ் தோனி வந்து கொடுப்பாரு அதுல்லாமல் ஒரு டீமை வந்து எப்படி வந்து வழி நடத்தணும் ஒரு கேப்டனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனாக எப்படி வந்து நியூ யூசரை உள்ளே கொண்டு வரணும் எப்பப்போ வந்து எந்தெந்த பௌலரை யூஸ் பண்ணணுங்கிற ஸ்டேட்டர்ஜிலாம் ரொம்ப தெளிவாக வந்து அவர் பண்ணியிருப்பாரு நான் பார்த்துருக்கேன் அந்தமாதிரி ஃபைனலில் ரன் தேவை அந்த ஃபைனல் கட்டத்தில் ரன் தேவைப்படுறப்ப ஃபோரும் சிக்ஸுமாக ஸ்டேடியத்துக்கு வெளியில் அடிச்சு இது பண்ணுவார் அப்படி அப்படி தோனி வந்து இந்தியாகாக வேர்ல்ட் கப் விளையாடுறப்ப அவங்களுக்கு வந்து பெண் குழந்த வந்து பிறந்துருக்குங்குற நியூஸ் வந்து வந்திருக்கு போல அப்போது வந்து எம் எஸ் தோனி என்ன பண்ணியிருக்காரு அந்த மீடியாஸில் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை பார்க்க போலேயா அப்படீன்னதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் குழந்த நல்லபடியாக பிறந்துட்டுங்குற விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு இறைவனுக்கு சந்தோஷம் அதுக்கப்புறோம் எனக்கு இந்தியாவை வந்து வெற்றி கொண்டு பொறுப்பு எனக்கு இருக்குது அதை நான் வந்து முடிச்சு முடிக்கணும் அப்படீன்னு வந்து சொன்னார் மிகப்பெரிய வார்த்தை இல்லை இருந்தாலும் ஒரு உன்னதமான வார்த்தை தானே அதுபோல அதுக்கப்புறோம் எம் எஸ் தோனியை பற்றி வாழ்க்கை வரலாறுலாம் வந்து நிறைய வந்து யூடியூப்ஸு நியூஸ் சேனல்லாம் பார்த்தேன் அவர் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு கிரிக்கெட்டில் வந்தப்போ கிரிக்கெட் வீரர் மாதிரியே தெரிய மாட்டாராம் பங்க்கு இந்தமாதிரி ஃபிரீ ஹேர்லாம் வச்சுட்டு அந்தமாதிரி இருந்திருக்கார் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடனையே அந்த கோச்சிக்கு இவரு வந்து நைட்டு வர வேண்டிய டயத்தை விட்டுவிட்டு நைட்டு பதினொன்ரை மணி போலே கதவை தட்டியிருக்காரு வந்து தட்டினோனையே அவர்தான் எம் எஸ் தோனின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நம்பலை அதுக்கப்புறோம் பேசி இது பண்ணி மேட்ச் விளாட போறாங்க அவர் வந்து இந்தியாக்காக விளாண்டாங்க ஃபர்ஸ்டு மேட்சில் எல்லோருமே வந்து ரெண்டு மூணு டைம் வந்து அவர் ஆட்டத்தை சிறப்பாக வெளிப்படுத்தலை அப்போது வந்து சச்சின் வந்து சச்சினோடய ஆதிக்கம் வந்து அப்போ கிரிக்கெட்டில் வந்து அதிகம் ஃபேன்ஸ் அதிகம் அப்போது வந்து அந்த வேர்ல்ட் கப்பு மேட்ச் நடந்திட்ருக்கப்ப வந்து ஃபைனலுக்கு போக வேண்டிய ஸ்டேஜில் வந்து தோத் சச்சின் வந்து அவுட் ஆயிடுவாங்க அப்போ எஃப்எம்மில் வந்து கேட்டவுங்களும் தொலைக்காட்சியில் பார்த்தவுங்களும் சச்சினை அடுத்து தோற்ற அடுத்த செகெண்ட் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க முடிஞ்சிடுச்சு இதோடு மேச்சி அப்படீன்னு அப்போ ரெண்டு வழி தனக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து தவறவிட்ட தோனி மீண்டும் அந்த அந்த ஆட்டத்தில் அதுவும் ஜெயிச்சாக வேண்டும் அப்படீங்குற கட்டத்தில் அவ்வளோ ரன்களை வந்து மூலைக்கு மூலை அடிச்சு தெறிக்க விட்டார் அப்போது வந்து திரும்பவும் அந்த ரேடியோவில் கேட்டுட்டிருந்தவுங்களுக்கு ஒரு இது அப்போ டிவியை ரேடியோவை ஆஃப் பண்ணிணவுங்க திரும்பவும் ஆன் பண்ணி அந்த மேட்சை பார்த்தாங்க அப்பிடியாப்பட்ட தோனி இப்போது வந்து எப்படி இருக்காருனால் தோனி அவுட் ஆயிட்டார்னா அந்த டிவியும் இதையும் ஆஃப் பண்ணுற நிலைமைய வந்து கொண்டு வந்திருக்கார் அதுபோல ஏதோ ஒரு வேர்ல்ட் கப் அப்போ மேச்சில் வந்து ரன் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்து இருக்கார் தோனி தோனி ஜடேஜா மட்டும்தான் இருக்காங்க அப்போது வந்து என்ன பண்ணுறாரு அந்த கப்பை வந்து லாஸ்ட் ஒரு ஓவரில் வந்து ரன் தேவைப்படும்போது மூணு பாலில் சிக்ஸ் அடிச்சு பாக்கி மூணு பாலை மிச்சம் வச்சு அந்த கப்பை வாங்கி கொடுப்பாரு அதுபோலே நான் ஒவ்வொரு ஐபிஎல் வெற்றிலையும் பார்த்துருக்கேன் அவர் ஒரு தன்னலமற்ற ஒரு சுயநலம் இல்லாதவர் ஒரு கேப்டன்கிற ஒரு அதிகா அதிகாரம் ஆதிக்கம் இல்லாமல் இருப்பார் ஒரு ஃபைனலில் வந்து கப்பை வின் பண்ணதும் அது தான் வாங்கி கொண்டாடி அலப்பறை பண்ண மாட்டார் தன்னோடய டீம்ஸ்டே கொடுத்துட்டு அவர் ஓரமாக நின்று அதை ஒரு குழந்தையை வந்து தந்தையை பார்க்குற மாதிரி தான் அவர் பார்ப்பாரு அது மட்டும் இல்லாமல் சக வீரர்களை வந்து மதிப்பு வந்து கொண்டவர் எப்படீனா இப்போ வந்து ஒரு வெளிநாட்டு ஒரு அயல்நாட்டு வீரர்களாக இருந்தால் கூட நம்ப வந்து அவங்க விளையாடும்போது ஷூவில் லேஸ் கழண்டால் கூட அதை கட்டி விடுவார் முதலுதவி சிகிச்சை பண்ணுவார் அந்த கிரவுண்டில் ஏதாவுது சின்னதாக அடிபட்டுட்டுனால் அந்த மெடிக்கல் டீம் உள்ளே வரத்துக்குள்ளே சின்னதாக அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை வந்து தோனி பண்ணுவார் நம்ப வந்து ஒரு கேப்டன் ஒரு டீமோடய கேப்டன் அப்படீங்குற ஒரு மனசில் இது இல்லாமல் அவர் வந்து அவர் கால் ஷூ லேசை கூட கட்டிவிடுவார் அதுபோல ரன் ஓட்டுறதுலயும் வந்து மிகவும் வேகமாக ஓடுறதுல வந்து எம் எஸ் தோனியை அடிச்சுக்க ஆள் கிடையாது அவ்வளோ வேகமாக ரன் ஓடுவார் எம் எஸ் தோனிக்கு வந்து இந்தியா மட்டுல்லாமல் அனைத்து உலக நாடுகள் கிரிக்கெட்டில் உள்ளவங்க கூட எம் எஸ் தோனியை வந்து பாராட்டுவாங்க பெருமையாக பேசுவாங்க ஏன்னால் அந்த டீமை எப்படி வழி நடத்தணும் அப்படீங்கிறது வந்து தெரியும் இன்னோன்று வந்து நான் ஃபஸ்டு கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது என்ன டாஸ் போடுவாங்க பேட்டை அவங்க சூஸிங் பேட் ஆர் பௌலிங் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படீன்னு ஆனால் அதுக்கப்புறோம் தான் தெரியுது அவங்க வந்து அதுவும் தோனி வந்து அந்த தட்பவெட்ப நிலை இப்போ வந்து மழை பெய்யுமா இந்த டயத்தில் வந்து பனி பெய்யுமா அதனாலே நம்ம இந்த டயத்துக்குள்ளே பவுலிங் பண்ணிடலாம் அப்போ நம்ம பேட்டிங் பண்ண ஈசியாக இருக்கும் அப்படீன்னு அந்த காலநிலையை முதற்கொண்டு கணித்து லைட்டு போட்டால் நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேச் பிடிக்க முடியாது ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்து ஃபீல்டிங் பண்ணிப்போம் அப்படீங்குற எல்லாத்தையும் ஜஜ்மென்ட் பண்ணி வந்து டாஸ்க் வின் பண்ணும் போது அவர் வந்து பேட் ஆர் பௌலிங்னு சொல்லுவார் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயமா நான் பார்த்தேன் அதுபோலே எம் எஸ் தோனி வந்து இருக்கிற என்னென்ன கப்பெலாம் வாங்க முடியுமோ எல்லா கப்பையும் வாங்கிட்டாரு இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனலில் கூட டூ தௌசண்ட் டொன்டி த்ரீயில் வந்து பைனலில் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படியாப்பட்ட எம் எஸ் தோனிக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறது வந்து என்னடா இவ்வளோ ஃபேன்ஸ் இவருக்கு இருக்கார் அப்படி என்னடா பண்ணிட்டாரு அப்படினு அவரை பற்றி பார்க்கணும் அப்படினு வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி நிறைய வந்து அவரை பற்றி தெரிஞ்சுகிட்டேன் அதில் வந்து தெரிஞ்சதை தான் சொல்லிட்டிருக்கேன் இப்போ அப்படி எம் எஸ் தோனி வந்து கிரிக்கெட்டில் வந்து வந்தார் வந்து எல்லா மேட்ச் வேர்ல்ட் கப் டிடொன்டி அனைத்து மேச்லையும் வந்துட்டு நமக்கு வந்து இது வாங்கி கொடுத்தாரு தோனியை வந்து நாட் ஃபிட் அப்படிங்குற மாதிரி கூட இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ நடந்த கடைசி ஃபைனல்லையும் அவர் வந்து தனது வெற்றியை வந்து நம்ம டீமுக்கு பெற்றுக் கொடுத்தாரு அப்படீங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம் இத்தனை வயசிலயும் அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து இருந்து இது பண்றார் அப்படீங்குறது அதுல்லாமல் இந்த வர்ஷம் தான் ஐபிஎல் வந்து ஃபைனலாக வந்து விளாட போறார் அப்படீங்குற தகவல் வந்து வந்துட்டிருந்ததுனால நம்ம சென்னையில் உள்ள ஸ்டேடியம் நம்ம எப்படி பார்க்குறோமோ அங்கே எவ்வளோ சிஎஸ்கே ரசிகர்கள் கூட்டம் இருந்துச்சோ அதுபோல் தான் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அந்த இடத்துல வந்து சிஎஸ்கே ரசிகர் பட்டாளம்தான் அதிகமாக இருந்துச்சு அது வந்து இப்போ ஜடேஜாவை கூட சி தோனிக்காக அனைவரும் தப்பாக பேசினாங்க ஏனால் பேட்டிங் ஆடுறதுல வந்து ஜடேஜாக்கப்பறந்தான் தோனி வருவார் அப்போ தோனி வரப்போ ஜடேஜ் தோனி ஜடேஜா வரப்ப தோனி விளையாடுறத பார்க்கணும் அப்படிங்குறதுக்காக ஜடேஜாவை நீங்கள் வந்து அவுட் ஆகுன்னு கத்துகிறது தோனி வேணும்னு ஜடேஜா வரப்போ கத்தறது ஜடேஜா வந்து அவுட் ஆகறப்ப சிரிக்கிறது அந்தமாதிரி ஜடேஜாவோடய மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஃபைனல் வந்து ஜடேஜா கைலையா தான் வந்து வின் பண்ண முடிஞ்சுது இருந்தாலும் ஒரு வீரர்களை வந்து மற்ற வீரர்களுக்காக பண்ணுறது வந்து தவறான செயல் இருந்தாலும் அவங்க வந்து ஜடே தோனி மேல் வச்சுருந்த அன்பும் தான் அதுக்கு காரணோன்னுதான் நம்ம பார்க்கணும் அது போலே வந்து அந்த ஃபைனல் வந்து வின் பண்ணி கொடுத்ததும் ஜடேஜா டைரக்டா போயிட்டு தோனியை வந்து கட்டிபிடிச்சு முத்தமிட்டார் அந்த காட்சி தோனி வந்து தூக்கி வச்சு கிஸ் பண்ணினாரு அந்த காட்சி வந்து எப்படி இருந்துச்சுனா வெற்றியை வந்து அவர் அவர் வந்து வின் பண்ணி கொடுக்கணுன்னு நினைச்சாரு பட் வந்து அன்பார்ச்சுனேட்டாக அந்த மேச்சில் டக்கவுட் ஆயிட்டார் இருந்தாலும் ஜடேஜா வந்து வின் பண்ணிணாரு அந்த ச அந்த செகண்ட் வந்து தோனியோடய கண் வந்து கலங்கினுச்சி மிகப்பெரிய வெற்றி அது எல்லாரும் எதிர்பார்த்த வெற்றி தான் அதுபோலே ஒரு ஒரு ஒரு சாதாரண ஒரு பிளேயரை எப்படி வந்து அணியில் கொண்டு வரணும் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படீங்கிறத வந்து ஒரு வேளை மேச்சில் வந்து நம்ப வந்து ஐபிஎல் மேச்சில் வந்து நம்ப குவாலிஃபைடு ஆகலை அப்போ வந்து என்ன பண்ணிணாரு அப்படீனா நம்ம வந்து சும்மா நம்ம வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போவோம் சரி சும்மா விளாடுவோன்னு அவர் அப்படி யோசிக்கலை பழைய பிளேயர் எல்லாம் ஒதுக்கிட்டு நியூ நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்காக எடுத்து அப்படி எல்லாம் வந்து அந்தந்த மேட்சில் வந்து உள்ளே அந்த நைன் பிளேயர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார் ருத்ராஜ்கேவெல்லாம் அப்படிதான் உள்ளே வந்தார் அந்தமாதிரி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததனால தான் அந்தமாதிரி வீரர்களுடைய திறமையை வந்து நமக்கு வெளியே வந்துச்சு இதுபோல இலங்கையில் வந்து மணி சின்ன மலிங்கான்டு இந்த வருஷம் வந்து ஒருத்தவரை விளையாடுறதை பார்த்து அவங்களுக்கு கூப்ட்டு இந்த தடவை மேச்சில் வச்சு மிகப்பெரிய விக்கெட்லாம் அவரு எடுத்திருக்காரு அது போக வந்து இலங்கைலியே அவர் வந்து அவங்களோட இதில் வந்து விளையாட போறார் அதுபோல வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஊக்கப்படுத்துவதிலையும் வந்து மிகச்சிறந்த ஆசானாக இந்த தலை தோனி இருக்கிறார் அவர் வந்து மற்ற டீமில் உள்ள யங் பிளேயர்ஸ் பெரிய பிளேயர்ஸ் ஆல்ரெடி உள்ள பிளேயர்ஸே வந்து மேட்சில் இருக்கும்போது தோனிகிட்ட வந்து பேசுவாங்க இந்தமாதிரி மரியாதை பூர்வமாக நடந்துப்பாங்க டீடைல்லாம் கேட்பாங்க என்னென்ன பண்ணனும் அப்படீங்குறது க கற்றுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க வீரராதான் வந்து தோனி இருக்கார் அதுபோல தோனி வந்து சென்னை ரசிகர்கள் வந்து அழகாக அன்பாக அழைக்கிறது வந்து தலை தலை தலைன்னு தான் சொல்லுவாங்க அந்தமாதிரி அவர் பேசுகிற சின்ன சின்ன தமிழும் கியூட்டாக இருக்கும் ரசிக்கும் படியாக இருக்கும் சென்னைக்கு விசில் போடு அப்படீங்குற வார்த்தைலாம் அவர் சொல்லும்போது வியப்பாக இருக்கும் இந்தமாதிரி தலை தோனி வந்து நம்ப லைஃபில் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இப்போ வந்து கிரிக்கெட்டில் மிகப்பெரிய இதாக இருக்கார் மேலும் இப்போ வந்து அவர் தமிழ் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டிருக்காரு அந்த படமும் கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு அப்படீங்குறது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மேலும் எம் எஸ் தோனி வந்து கிரிக்கெட்டில் ஃபைனல் மேட்சு வந்து வேர்ல்ட் கப் விளாடுறாரு விளையாடும் போது அது தான் அவருடைய கடைசி மேட்ச்சாக இருக்குது அப்போது என்ன நடக்குது அப்படிங்கும்போது லாஸ்டில் ரன் தேவைப்படற கட்டத்தில் ஜடேஜாவும் இவங்களும் மட்டும்தான் இருக்காங்க தொடக்க எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க அப்போ வந்து இவரு என்ன பண்ணிணாரு அப்படீனா தன்னுடைய திறமையை அவ்வளோ சிறப்பாக அந்த ஏஜ்லையும் வெளிகாட்டி ரன்னு மேலே ரன்னு எடுத்தாக வேண்டிய சிச்சுவேஷனில் கன்னா பின்னானு ஓடி கடைசியில் வந்து பைனலாக ரன்அவுட் ஆவார் அன்ஃபார்ச்னேட்டாக அந்த தான் மிகப்பெரிய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கனவு உடஞ்ச தருணம் அதை அதை வந்து அந்த நாட்டில் அம்பயர் கூட பார்த்துட்டு ஃபீல் பண்ண வீடியோஸெலாம் பார்த்தா இப்போ கூட நமக்கு வந்து ஒரு மனவேதனையாக இருக்கும் ஏன்னால் ஃபைனலாக வந்து போறார் கப்பு வின் பண்ணி கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படீன்னு எதிர்பார்த்த நேரத்தில் வந்து இந்தமாதிரி ஒன்று நடந்த விஷயோம் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்துனுச்சு